ஆ சொல்லுங்க சார் ஆமாங்க சார் சிமெண்ட்டு கடையில் தான் பேசுகிறேன் சார் வந்து எடுக்கப் போகிறீங்கனாக்க உங்களுக்கு டால்மியா சிமெண்ட்டு நல்லா அருமையாக இருக்கும் ஐயா என்கிட்டே அது தாங்க ஸ்டாக்கு நிறையா இருக்குது அது தான் விரும்பி க எடுக்கிறாங்க கள்ளக்குறிச்சியில் விரும்பி எடுக்கிறாங்க அது தான் டால்மியா தான் எடுக்கிறாங்க ஆ சரிங்க சார்

ஏன்கிட்டே வந்து டால்மியா கோரமண்டல் தமிழ்நாடு அப்புறம் இது ஒரு ஐயா இந்த மூணு வகை ரகம் தான் இருக்குது ஐயா ஏன்கிட்டே அப்புறம் ஜீவாரி கோரமண்டல் வந்து நானூறுபா நீங்கள் ஆமாம் நீங்கள் அதிகமாக எடுக்கிறதுனாக்கா ஒரு இருவது ரூபா தொண்ணூறு மூட்டை எடுக்கிற மாரின்னா ஒரு இரபத்தஞ்சு ரூபா கம்மி பண்ணித் தருவோம் சார் ஆமாங்க சார் ஓகே ஓகே சார் நீங்கள் நிறையா பேயர அனுப்புங்க க சார் ஸ்ட்ராங்கு கட்டிடம் ஸ்ட்ராங்கு சார் அது ஆ நீங்கள் தர தரத்தை பார்த்துட்டு கூட நீங்கள் கட்டிட்டு கூட காசு கொடுங்க சார் அருமையாக இருக்கும் சார் பளபளபளன்னு சும்மா ஷைனிங்காக இருக்கும் சார் அது சைனிங்கா இருக்கும் நல்ல அருமையானது நல்ல தரமுள்ளது தமிழ்நாட்ல தரம் உள்ளது இந்த நேரத்தில் அதுதான் அந்த சிமெண்ட்டு மட்டும் தான் கான்கிரீட்டும் பண்ணலாம் ஐயா பூ பூ பூசு வேலைக்கும் அது சும்மா நைஸாக இருப்பாரு பூசு வேலைக்கும் நைஸா இருக்கும் சார் அது நைஸா சரிங்க சார்

வேறு வந்து அதே வந்து டால்மியா பதிலாக கோரமண்டல் இருக்குது இங்கே ஜீவாரி இருக்குது ஜீவாரி வந்து அது கம்மி ரேட்டு தான் முந்நூறுபா தான் அது ஆனால் அது வந்து சைனிங் வராது ஐயா அது ஓ ஓ ஆமாம் ஆ சொல்

நான் ஏன்கிட்ட ஸ்டாக்கு வந்து எவ்வளோண்ணாலும் இருக்குது நீங்கள் சொன்னீங்கன்னா ஏன்கிட்டே இரநூறு முந்நூறு மூட்டைக்கு மேலே இருக்குது ஐயா நீங்கள் எவ்வளோன்னாலும் எடுத்துக்கலாம் ஏன்கிட்டே சரிங்க சார் வாங் சரிங்க சார் ஓகே தேங்க்ஸ் சார் ம் சரி